ஆ சொல்லுங்க ஆமாம் சொல்லுங்க நீங்கள் யார் பேசுகிறது சரி என்ன மாதிரி மேக்கப் வேணும் உங்களுக்கு ஆ கலெசன்லாம் கலெசன் வாட்ஸாப்பில் அனுப்பிடுறேன் நிறையா இருக்குது உங்களுக்கு எது வேணும்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணி அனுப்பி விடுங்க ம் சரி உங்களுக்கு எவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் வேணும் ஒரு டென் தௌசண்ட் ஒரு டென் தௌசண்ட்டிலேருந்து இது ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு எப்படி வேணும் சரி டிஸ்கவுண்ட் பண்ணுறோம் ஆ உங்களுக்கு மேக்கப் மட்டும் போதுமா டிரெஸ் கோடு எல்லாமே வேணுமா சரி நான் சும்மாவே வாங்க நீங்கள் பண்ணி தரோம் சரி நீங்கள் இந்த டேட் மட்டும் சொல்லுங்க நாங்கள் ஃப்ரீயாக இருக்கோமா பார்த்து சொல்கிறோம் மெஹந்திக்கெலாம் த்ரீ த்ரீ தௌசண்ட் வாங்குகிறோம் ஒரு கைக்கு ஃபேமிலிக்குனால் ஒரு டெ ஒரு த்ரீ செவென் வரும் அதுக்கெலாம் டிஸ்கவுண்ட் கிடையாது மேம் சரி சரி தேங்க்ஸ்